நான் வந்து இப்போது வயலில் எவ்வளோ நேர நாங்கள் செலவிடுவோன்னோ நாங்கள் ஃபேமிலியாக போவோம் போனோன்னா ரொம்ப அது வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும் ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே வேலை இருக்கும் அப்போது நாங்கள் ஆறு மணிக்கு போகிறோன்னா பத்து மணிவரையுமே வந்து அங்கே இருப்போம் அதுக்கப்புறம் வெயில் வந்துரும் அதனால் நாங்கள் வந்துடுவோம் அப்போ அப்போ நாங்கள் ஆறு மணிக்கு போகிறோன்னா அங்கே அங்கே வயலில் வந்து வேலை இருக்கும் இப்போ நெல்லு நெல்லு நட்டுருக்காங்கன்னா அங்கே வந்து நாற்றுன நாற்று நடுவாங்க கலை எடுப்பாங் கலை எடுப்போம் அந்தமாதிரி வேலை இருக்கும் இதுவே நாங்கள் மல்லாட்ட இது பண்ணி அந்த மல்லாட்ட உளுந்துல்லா விளைச்சி இருந்தோன்னா அந்த புல்லு வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் அதெல்லாம் எடுப்போம் எக்ஸ்ட்ரா புல்லுல்லா எடுத்துகிட்டு அதை எடுப்போம் அதுக்கப்புறம் கரும்பு இருந்தால் அங்கே வந்து கொளுந்து வந்து நடுவோம் இதேமாதிரி வந்து அங்கே நிறைய வேலை இருக்கும் அதுமாதிரி வந்துதண்ணி பாய்ச்சறது அங்கே மட மாற்றி போட்டுறது இதை மாரி வேலை வந்து அங்கே இருக்கும் நிறையாவே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் அங்கேயே சாப்பிட்டு வீட்டுலேர்ந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க அங்கேயே சாப்பிட்டு அது வந்து ஒரு வேலையாக மட்டும் இல்லாமல் அங்கேவே வேலை செஞ்சமாதிரியும் இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமாக அங்கே அது எப்படி அது ஒரு ஹெல்த்துக்கும் வந்து நல்லது காலையில் நம்ம போயிட்டு வாக்கிங்ளே போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சா அங்கேயே சாப்பிட்டு அது வந்து அங்கே வாக்கிங் போகிறதே நம்மளுக்கு ஒரு காலையிலே வாக்கிங் மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறது அது அதுவே வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும்